ஹலோ வணக்கம் மேடம் எத்தனை வருஷமாக இருக்குது இந்த சூப்பர் மார்க்கெட்டு அப்படிங்களா ஸ்கின் கேர் ப்ராடெக்ட் என்னல்லாம் ப்ராடெக்ட் இருக்குது அதோட பெனிஃபிட்ஸ் என்ன ஹன்ரெட் பெர்ஸென்ட் ஹெர்பலா இதை நம்பி வாங்கலாமா என்னென்றதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள்

அப்படிங்களா ஓகே ஆ ப்ரைஸில் வெரைட்டியாக ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் குவாலிட்டி அதாவது குவாலிட்டி அதிகமாக இருக்காது இங்கே ப்ரைஸ் எப்படி அந்த குவாலிட்டி எப்படி ஓகே

எந்தமாரி ஃபேஸ் வாஷு ஸ்கின் ப்ராடெக்ட்டு பொருட்கள் அப்புறம் வந்து ஸ்கின் டேன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபேஸ் க்ரீம் அப்புறம் வந்து இந்த அந்தமாதிரி அந்த ஃபுல்லாக பூசுவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் என்ன ரேட்டு அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அது வந்து இந்த வெயிலுக்கும் மழைக்கும் அதாவது என்ன சொல்கிறது சம்மர் வந்து இந்த வென்ட்டர் அந்த மூணு சீசனும் வரும் பார்த்தீங்களா அதுக்கேற்ற மாதிரி இருக்குமா

ஸ்கின் கேர் ஆயிலுக்கு ஆயிலி ஸ்கின்னிங் அண்டு ட்ரை ஸ்கின் அதுமாரி ஆ எந்த ஃபேஸ் க்ரீம் அண்டு என்ன ஆயில் அந்தமாதிரி சொன்னால் நல்லாயிருக்கும் ஓகே ஃபவுண்டேஷன் மாதிரியா ஓகே ஓகே இப்போது ஹை குவாலிட்டின்றது வந்து ப்ராண்டெடுனால ரேட் எப்படி இருக்கும் ஒரு ஃபை ஹண்ட்ரெடுக்கு ஃபேஸ் வாஷ் கொடுக்குறீங்கன்னா அது ஆஃபர் ப்ரைஸ் என்ன கொடுப்பீங்க ஓகே இப்போ பாடி லோஷன் அந்த மாதிரியெல்லாம் என்னமாதிரி தருவீங்க பாடி லோஷன் அண்டு பர்ஃப்யூம் அந்தமாதிரி ரூம் ஸ்ப்ரே அந்தமாதிரி நிறைய இது இருக்குது நம்ம ரூமுக்குள்ள இருக்குது பட்டு ஆனால் நம்ம இந்த வேர்வை இந்த இது அப்ஸெர்வ் பண்ணாத அளவுக்கு என்னெல்லாம் ப்ராடெக்ட் இருக்குதுன்னு அது நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்களா

ஓகே அந்த ஓகே ஓகே ஓகே இது ரெண்டு வருஷமாக அதே இடத்தில் தான் இருக்கா இந்த ஷாப்பு ஓகே இது மாதிரி எவ்வளோ இந்த சேல்ஸு இங்கே நிறைய பேர் வந்து வாங்கி இருக்காங்களா அப்படிங்களா சரி நம்பி வாங்கலாம்ங்களா இதை நான் இப்போ ப்ரைஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் பேனிக் ஆகக்கூடாது இல்லையா ஓகே ஓகே எனக்கு நான் இதெல்லாம் வாங்குகிறேன் ஃபேஸ் க்ரீம் அப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் அப்றம் ஸ்கின் டோனர் எல்லாம் நான் வாங்குகிறேன் எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் போட்டு தருவீங்களா எப்படி வீட்டுக்கு ஹோம் டெலிவெரி இருக்கா அப்படிங்களா ஆ சரி மேம் எவ்வளோ ஓகே ஓகே நீங்கள் இப்போது நான் நான் ஆர்டர் கொடுத்தன்னா எத்தனை மணி நேரத்துக்குள்ளே எனக்கு டெலிவெரி வரும் ஓகே மேடம் என் அட்ரெஸ்ஸை நோட் பண்ணிக்கங்க ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கங்க வித் இன் எ நீங்கள் சொன்ன சொன்ன ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர்க்குள்ளையே எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க ஓகே நீங்கள் அமுச்சுடுவீங்களா எப்படி பேமண்ட் எப்படி சரி ஓகே நான் நான் என்னன்னு ஏதுன்னு நான் உங்களுக்கு வாட்ஸப் பண்ணுறேன் அதேமாதிரி ஆன்லைன் பேமண்ட்டும் பண்ணிடுறேன் எனக்கு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அனுப்பிச்சு வைச்சிடுங்க ஓகேங்களா ஓகே ஆ தேங்க்ஸ் ம்